இருபத்திரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத் தொளாயிரத்தி தொண்ணூறு பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பன்னினெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு